இந்தியாவில் கலைஞர்களுக்கு போதிய முக்கியத்துவம் வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை ஏனென்றால் அந்த காலத்தில் வந்து தெருக்கூத்து நடக்கும் நாடகம் நடக்கும் பாட்டு கச்சேரி நடக்கும் டிவி கிடையாது வீட்டில் ஃபோன் கிடையாது அதனால எல்லோரும் வந்து அந்த கலைஞர்கள் நிகழ்ச்சியை சந்தோஷமா ஊர் மக்களோடு நல்லா மகிழ்ச்சியோடு கொண்டாடிட்டு இருந்தாங்க இப்போ அப்படி கிடையாது இப்போ இருக்கிற பசங்க வந்து வெளியில் போகிறதுக்கே வருத்தப்படுறாங்க வீட்டவிட்டு வெளியில் போகணும்னாலே வருத்தப்படுறாங்க இதுக்கு காரணம் வந்து ஃபோனு டிவி இது ரெண்டும் தான் முக்கியமாக இப்போது டீவி கூட யாரும் மாணவர்கள் பார்க்குறது கிடையாது ஃபோன் தான் பார்க்குறாங்க அதனால இப்போ யாரும் கோவில் திருவிழாவாக இருக்கட்டும் எங்கயாவது சில இடத்துல தான் கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதுவுமே நம்ம பாட்டு கச்சேரியில் போய் பார்த்தோம்னா பத்து பசங்க இருபது பசங்களுக்கு மேலே இருக்கிறது கிடையாது முன் அந்த காலத்திலலாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா டிவி கிடையாது ஃபோன் கிடையாது கண்ணுக்கு பாதிப்பு கிடையாது இப்போ அவங்களுக்கு என்னாச்சு வருமானம் வராமல் போய்டிச்சு அதிகமாக கூப்பிடாததால வருமான அதிகம் இல்லாமல் போய்டிச்சு அதனால அவங்க என்ன அவங்க என்ன பண்ணுறாங்க அப்போது நம்ம கலை நிகழ்ச்சியை விட்டுருவோம் அடுத்து கொத்தனார் வேலை வயக்காட்டு வேலை அப்பறம் ஒரு வண்டி ஓட்டுறது அந்த மாதிரி வேலைக்கு இப்போது முன்னாடி மாதிரி கலைஞர்கள் இல்லை கலைஞர்கள் அடுத்த அடுத்த தலைமுறைக்கு அவங்க சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை நீங்கள் படியுங்க படித்து நல்ல வேலைக்கு போங்க அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர நான் உனக்கு கற்று தர்றேன் நீ பரதம் கற்றுக்கோ கற்றுக்கோ அப்பறம் சிலம்பம் கற்றுக்கோ இல்லை நம்ம கரகம் கற்றுக்கோ அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை அது சொன்னாலும் அவங்களுக்கு அவங்கள அவங்கள அவங்களோட திறமையை வெளிப்படுத்துகிறதுக்கான இடமும் அதிகமாக இல்லை அதனால் இப்போ அவங்களுக்கு இதற்கு காரணம் வந்து மொபைல் டிவி தான் வேறு எதுவும் கிடையாது பசங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டுலயே தான் இருக்கிறாங்க வீட்டில் வீட்டில் வேறு எங்கேயுமே கரகம் இதிலலாம் அவங்க வந்து விரும்புவது கிடையாது நன்றி